உள்ளே வாங்கப்பா என்ன பிரச்சனை உடல் காலை வணக்கம் உடல்நிலைமைக்கு உடல்நெலைக்கு என்ன பிரச்சனை ஆ ம் ம் என்ன சாப்பிட்டீங்க நைட்டு ஆ அதிலருந்துதான் இப்படி பிரச்சனையா ஆ சரி இதுக்கு முன்னாடி கடையில் மாத்திர ஏதாவது வாங்கி சாப்பிட்டீங்களா வெளியே ஆ ஓகே அப்போது கேக்கலையா அங்கே என்ன ஊசி எதாது டேப்லெட்லாம் கொடுத்தாங்களா சீட் ஏதாவது வச்சிருக்கீங்களா அது ஆ சரி சரி கொடுங்க அது கொடுங்க ஆ இப்போ ஒன்றும் பிரச்சனை ஆ ஆ ஆ ஆ இது ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுக்கலாம் இன்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு டேப்லெட் எழுதித்தரேன் ஆ அது வந்து காலையில் இன்ஜெக்ஷன் போட்டு அப்புறம் டேப்லெட் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மார்னிங் காலையில் ஒரு மாத்திர நைட்டு சாப்பிட்டதுக்கு ஒரு மாத்திர அதுக்கப்புறம் மாத்திர எழுதிக் கொடுக்குறேன் ரெ ரெண்டு வேளைக்கு போடுங்கள் சரி ஆயிடும் அப்படியும் சரி ஆகலைன்னா மறுபடியும் வாங்க அது என்ன செக் பண்ணிக்கலாம் அப்புறம் ரத்த பரிசோதனையெலாம் பண்ணி வச்சிருக்கீங்களா பண்ணியிருக்கீங்களா உங்கள் வயசு வேற இவ்வளோ ஆயிடுச்சு உங்களுக்கு வயசான மாதிரி இருக்கீங்க ரத்த பரி பண்ணிக்கலாம் இங்கே பண்ணிக்கலாம் அப்பா ஆ ரத்த பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது உடம்புக்கு நல்லது அதோடய பண்ணிக்கலாம் ரத்த பரிசோதனையெலாம் அதுதான் அதுவும் இந்த வயதுல நீங்கள் ரொம்ப வேலை பார்க்குறீங்க இல்லை அதனாலதான் உங்களுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கமாதிரி இதாக இருக்குது உங்களுக்கு இல்லைப்பா அதுக்கு மாத்திர சாப்பிட்டு கரெக்டாக ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாலே போதும் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு இந்தமாதிரி அடிக்கடி டயர்ட் ஆகிதான் போகும் அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் மாத்திர சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இன்ஜெக்ஷன் போடுறேன் நீங்கள் அதுக்கு டேப்லெட்லாம் கரெக்டாக அந்த டை டைம்க்கு சாப்பிட்டு டேப்லெட்லாம் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னாவே போதும் உடல்நிலை சரி ஆயிடும் ஒரு பிரச்சனையும் வர்றாதுப்பா ஆ காலையில் ஆ மதியம் காலை சாப்பிட்டதுக்கப்பறம் மதியம் சாப்பிட்டதுக்கப்பறம் அப்புறம் இரவு சாப்பிட்டதுக்கப்பறம் நான் மாத்திர எழுதி கொடுக்குறேன் நீங்கள் அதை கரெக்டாக அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க இங்கே பாடி செக்கப்லாம் பண்ணமாட்டோம்ப்பா நீங்கள் அதுக்கு பெரிய ஹாஸ்பிடல் தான் போகணும் வெளியே நீ இப்போ மற்ற பரிசோதனை எதனால் இப்போ இதை பண்ணிக்கலாம்ப்பா இங்கே ஆ அது வேணாம் பண்ணிக்கலாம் ப்ளட் டெஸ்ட் வர்றது அப்பவே வந்துடும்ப்பா ஒரு ஹாஃப்பனார் வெயிட் பண்ணால் போதும் முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னாவே போதும் இருந்து கையோட வாங்கிட்டு போயிடலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க பண்ணிக்கலாம் இப்பயே பண்ணிக்கிறிங்களா ஆ சரிப்பா பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைப்பா இப்போ நீ உடம்பு சரி இல்லாமல் வந்திருக்கில நீ ரெஸ்ட் எடுத்து ரெடி ஆகிட்டு நீ வா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் இப்பவே பண்ண முடியாது நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் உடம்பு உடம்பு ரெடி ஆன பிறகு அதுக்கப்புறம் வா ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ம்

ஆ சரி பார்த்து போய்ட்டு வா ஆ